உணவு தயாரிக்கும்போது அல்லது சாப்பிடும்போது நீங்கள் பின்பற்றும் உணவு தொடர்பான மரபுகள் அல்லது நம்பிக்கை நம்பிக்கைகள் ஏதேனும் உள்ளதா உள்ளவையா இப்போது வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து நம்மளுக்கு தெரியலைனாலும் வந்து நம்மகிட்டே ஆசைப்பட்டு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு கேட்டாங்கன்னால் நம்ம வந்து இல்லை முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்மளால ஏன்னால் அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்றதால நம்மளால முடியலனா கூட ஏதாவது வீடியோ பார்த்து அந்த மாதிரி ஏதாவது சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நம்ம அப்படி இருக்கும் போது என்ன கேட்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன எடுத்து வச்சுக்கிணும் நம்மளால முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்குள்ளானதை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றத பொருள் பொருளெலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு ஈசியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் எது எது போடணும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம அந்த வீடியோ பார்த்து செஞ்சாலும் சரி இல்லை நம்ம தெரிஞ்சவங்க அக்கா தங்கச்சி அம்மா சித்தி அந்த மாதிரி யாருகிட்டனால் கேட்டு செஞ்சாலும் சரி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மறக்காமல் எது எது போடணும் எது எது போடக் கூடாது எது இவ்வளோ போடணும் அப்படின்றத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணும்போது நல்லா வரும் நம்மளுக்கு இன்னொன்று வந்து நம்ம வந்து பயந்து பயந்து செய்வோம் இது நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அது நல்லாதான் இருக்குது இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு பயம் வரும் அந்த பயம் இல்லாமல் நம்ம செஞ்சோம்னால் நல்லா செய்வோம் நம்ம அப்புறம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அவங்ககிட்ட கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொதல் வந்து நம்ம நம்பி செய்யணும் நம்மளால முடியும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பணும் நம்ம அப்போதுதான் வந்து உண்மையாகவே அது நல்லா வரும் இல்லைனா நல்லாவே வராது அதில் சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனா கூட அது நம்மளுக்கு பெருசாகதான் தெரியும் சின்னாக தான் இருந்தால் கூட நம்ம நம்பினோன்னா ஓகே நம்ம அடுத்தவாட்டி நம்ம நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்றத ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வரும் இன்னொன்று நம்ம பிடிச்சவங்ககிட்ட நம்ம அதை சாப்பிட கொடுக்கும்போது கூட நல்லாயிருக்கு நல்லா செஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பாராட்டுவாங்க இன்னொன்று வந்து நம்ம சாப்பிடும் போது வந்து பின்பற்றது வந்து என்னென்னா இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலரெலாம் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க சாமி கும்பிட்டு சாப்பிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இத அப்பவுமே வந்து இந்த அன் அன்னம் தண்ணீீர் அதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் எனக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதனால் எனக்கு எந்த பிரச்சினையும் வரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சாமியை நினைச்சி சாமியை கும்பிட்டு வந்து சாப்பிடுவாங்க இதை வந்து வழக்கமாகவே வச்சுக்குவாங்க டெய்லியும் அதை பின்பற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்தோம்னா வந்து சாப்பாடு பிடிக்கலனாலும் சரி அது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால்தான் அவங்க வந்து அடுத்தவாட்டி பண்ணும்போது வந்து இன்னும் இல்லை இதில் வந்து நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உணவு வந்து தயாரிக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் பண்ணிணாங்கன்னாதான் வந்து நல்லபடியாக பண்ணி அதாவது நல்லபடியாக நம்மளுக்கு கொடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுக்க முடியும் அவங்களாலயும் நல்லா பண்ணுவோகிற ஒரு நம்பிக்கையும் வரும் அதனால் நம்ம வந்து எப்பவுமே வந்து உணவுக்கும் உணவு சமைக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து பாராட்டுறது ரொம்ப முக்கியம் உணவு உணவு சாப்பிடும்போதும் சரி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணாமல் வந்து இவ்வளோதான் சாப்பிடுவோம் நம்ம அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு போட்டு நம்ம சாப்பிட்டு போனோம்னால் நம்மளுக்கு வந்து அது வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும் சாப்பாடு நம்மளுக்கு சாப்பிட முடியலனாலும் நம்ம வீட்டில் சாப்பாடுனால் மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணிணா உதவி அவங்களும் நல்லபடியாக சாப்பிடுவாங்க உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் எல்லாேரும் உதவி செய்யுங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யங்க அப்புறம் வந்து சாப்பிடும் போது இன்னொன்று பின்பற்றணும் அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து தண்ணி தண்ணி நிறைய குடிப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து தண்ணி கொஞ்சம் சாப்பிட்டாவே வந்து தண்ணி குடிக்கணும்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சாப்பிட்டு முடிகிற வரைக்குமே தண்ணி குடிக்கவே மாட்டாங்க ஆனால் நான் எல்லாம் வந்து சாப்பிடும்போது தண்ணி இல்லைனா சாப்பிடவே மாட்டேன் அந்த சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு திருப்பியும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி குடிப்பேன் தண்ணி இல்லைனா என்னால் சாப்பிடவே முடியாது தண்ணியோடு சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு வந்து சாப்பிறது வந்து உடனே வந்து ஜீரணம் ஆகும் அதுவந்து ஒரு சிலவங்களுக்கு தெரிகிறது இல்லை தண்ணி குடிக்காமலேயே சாப்பிறாங்க ஒரு சிலர் கடைசி வரைக்குமே ஒரு சிலர் தண்ணி குடிக்கிறது இல்லை ஒரு சிலர் லாஸ்ட்டில் குடிப்பாங்க நம்ம நடுவிலே தண்ணி குடிக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணி குடிச்சுட்டே சாப்பிறது வந்து அதுக்கு வந்து பழகிக்கோங்க அது வந்து டெய்லியும் வந்து பின்பற்றிகிட்டே இருக்கும் போதுதான் உங்களுக்கு அது பழக்கமாகும் ஓகே நன்றி